இது தக் சந்தைக்கு கொண்ட்டுவர பொருள் என்ன பண்ணுறோன்னா ஒரு பொருள் கொண்டுகிட்டு வரறோம் கொண்டுகிட்டு வரும் போது என்ன பண்ண முடியும்னால் இப்போ வந்து ஒரு நூறு கிலோ கொண்டுட்டு வந்தாலும் அந்த வாடகைக்கு அதே அந்த அந்த நூறு கிலோவுக்கும் அதே வாடகைத் தான் அதே ஐநூறு கிலோவும் அதே வாடகைத் தான் அப்படிங்கம் போது ஒன்றும் பண்ண முடியாது ஒரு ஏற்றுக்கூலி இறக்குக்கூலி எல்லாக்கூலி இருக்குது ஒன்றும் அதில் வந்து ஒரு வருமானம் அதிகம் கிடையாது அதனால் இப்போ பெரிய விவசாயிங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஆட்களே கொண்டுட்டு வருவாங்க அப்படி கொண்டாரும் போது அதே வாடகை தான் எல்லா விவசாயிங்களும் லாபத்தை பார்க்கலாம் நம்ம லாபத்தை பார்க்க முடிகிறதுதில்ல அதனால் சிறு விவசாயிங்களுக்கெல்லாம் அவ்வளோவா நம்மள வந்து சந்தைக்கு கொண்டுட்டு வர்ற பொருட்களும் அவ்வளோவா ரொம்ப லாபத்தை எதிர்ப்பார்க்க முடியாது இதே அதிகம் நம்ம ஒரு ஆயிரம்குள்ளே ஐநூறுக்குள்ளே அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருந்தால் அதிக வருமானத்தை எதிர்ப்பார்க்கலாம் நம்ம வந்து கம்மியாக கொண்டுட்டு வர்றதுனால் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் நம்ம வந்து நம்மெல்லாம் எதிர்ப்பார்க்கற அளவுக்கு நம்ம லாபம் கிடைக்காது இப்போ பெரிய விவாசாயிங்களெலாம் ஆ சொல்லயிலே நல்ல வருமானம் வரும் அதனால் எல்லா ஆட்களும் போடுவாங்க ஏற்றுக்கூலி இறக்குக்கூலி இதில் கம்மியாக தான் ஆகும் நமக்கும் அவ்வளோ தான் அவங்களுக்கும் ஆகும் மற்றப்படிக்கி நம்மளே எதிர்ப்பார்க்கற அளவுக்கு வருமானம் கிடையாது